ஹலோ ஆ ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா

ஐடி கார்டு திரும்ப புதுசு வேணுன்னா உன்னோட ஃபோட்டோ ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வேணும் அது ரெண்டும் கொண்டு வந்து கொடுத்து ஆஃபீஸ் ரூம்மில் நீங்கள் கொடுத்துட்டு மற்றது டீட்டைல் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஐடி கார்ட் போட்டு கொடுத்துடுவாங்க நீங்கள் இவ்வளோ கேர்லஸ்ஸாகவாப்பா இருப்பீங்க ஐடி கார்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் உங்கள் ஐடி கார்ட் எவ்வளோ வேல்யூவபுல்ன்னு உங்களுக்கு தெரியனும் தானே எப்படி மிஸ் பண்ணீங்க ஐடி கார்டு நீங்கள்

ம் ம் ம் ம்

ஒன் வீக் ஆகும்ப்பா உனக்கு ஐடி கார்ட் திரும்ப உனக்கு கிடைக்கிறதுக்கு இப்போ கூட ஆமாம் மினிமம் த்ரீ டேஸ் த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் ஒன் வீக்குள்ளாற உன் கைக்கு கிடச்சிடும் அதான் என்ன அப்புறம் நாளைக்கு வேணுன்னாலும் கிடைக்காதுப்பா நம்ம ப்ரொசீஜர் படிதானே எல்லாமே செய்வாங்க ப்ரொசீஜர் உங்களுக்கு த்ரீ டூ டு த்ரீ டேஸாவது மினிமம் தேவைப்படும் உங்களுக்கு அதனால் தான் த்ரீ டேஸில் கிடச்சிரும் இல்லை அதுமாதிரி கொடுக்கமாட்டாங்கப்பா அதுமாதிரி எதுவும் காலேஜ் லெட்டர் எதுவும் அதில் இருக்காது உங்களோட ஐடி கார்ட் மட்டும்தான் தருவாங்க நான் பேங்க்குங்குறப்போ நீங்கள் அட்டஸ்டேட் காப்பி எதுவுமே அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க உங்களை ஐடி கார்ட் மட்டும்தான் வேல்யூவபுல் அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுறோம் நீங்கள் எது மிஸ் பண்ணாலும் ஐடி கார்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது சேஃப்பாக இருக்கனுன்னு அதுக்கு தான் சொல்லிட்டுருக்கோம் ஐடி கார்ட்டை இப்போ மிஸ் பண்ணதுனால உங்களுக்கும் ப்ராப்ளம் நாங்கள் திரும்ப அதை ரெடி பண்ணி கொடுக்க எங்களுக்கும் டிலே ஆகுந்தானே ஆஃபீஸில் ஆஃபீஸ் ரூம்மில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் திரும்ப அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணுறத்துக்கு ஒன் ஆர் டூ டேஸுக்கு மேலே ஆகுல்ல அப்போ த்ரீ டேஸ்க்கு அப்பறம்தான் உங்க கைக்கு ஐடி கார்ட் கிடைக்கும் அதனால தான் எங்கே போனாலும் உங்கள நெக்லையே போட சொல்லுறது அதற்காக மட்டும்தான் போட சொல்லுறோம் நாங்கள் ஆமாம் நீங்கள் ஆஃபீஸ் ரூம் போனீங்கன்னா டீட்டைல் ஆஃபீஸ் ரூம்லியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களோட ஃபோட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸு கொடுத்துட்டு உங்களோட டீடைல்ஸ் உங்கள் சைன் ஃபார்ம்ல சைன் போட சொல்வாங்க சைன் பண்ணி கொடுத்துடீங்கன்னா அவங்க கேட்குற அமௌன்ட் பே பண்ணீவிட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஐடி கார்ட் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிருவாங்க நீங்கள் போய் ஆஃபீஸ் ரூம்மில் கலெக்ட் பண்ணிக்கலாம்ப்பா ஓகே அவங்க லெட்ரு எழுதி கேட்பாங்கன்னு நினைக்கறேன் கேட்டாங்கன்னா ஒரு லெட்டரு இதுமாதிரி நாங்கள் மிஸ் பிளேஸ் ஆயிருச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லெட்ரு மட்டும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க மிஸ் பிளேஸ் ஆயிருச்சு எங்களுக்கு மேம் அதனால் எங்களுக்கு வேறு ஐடி கார்ட் வேணும் சொல்லி லெட்ரு எழுதி அவங்கள்கிட்ட கொடுத்துருங்க அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கப்பா ஓகேப்பா தேங்க் யூப்பா ஓகேப்பா